நாங்கள் வந்து மீன் பிடிக்கப் போகும்போது ஒரு மூணு நாலு வகையில் மீன் பிடிப்போம் ஒன்று வந்து இந்த தூண்டில் கொக்கியில வந்து மண்புழு வச்சு தூண்டில் போட்டு மீன் பிடிக்கறது இன்னொன்று வந்து வலை போட்டு மீன் பிடிக்கறது இன்னொன்று வந்து தோட்டா போட்டு மீன் பிடிக்கறது இது வந்து இதில் டைம் வந்து நமக்கு எப்படின்னா தூண்டில் போட்டு மண்புழுவை அதில் வச்சு தூண்டில் போட்டு மீன் பிடிக்கறது வந்து டைம் அதிகமாகவும் அது நாங்கள் ஒரே இடத்துல உட்காந்து மீன் வந்து மாட்டுதா மாட்டுதான்னு பார்த்துட்டே இருக்கணும் இதில் வந்து டைம் அதிகமாக பிடிக்கும் வலை போட்டோம்னால் வலை நம்ம போட்டுப்புட்டு வந்துரலாம் கொஞ்சநாள் கொஞ்ச நேரங்கழிச்சு நாம திரும்ப போய் அந்த வலையை இழுத்துட்டு வந்து எத்தனை மீன் மாட்டிருக்குதோ அதை எடுத்துக்கலாம் இது வந்து இது தூண்டில் போட்டதோட இதில் கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாகும் தோட்டா போட்டோம்னால் அது சீக்கிரம் உடனே போட்டவொடனே எல்லா மீனும் உடனே வந்து மயக்கத்தில் மேலே வந்துவிடும் நாம போனவொடனே எடுத்துகிட்டு வந்துரலாம் இது மூணு வகையில் தான் நாங்கள் கிராமத்தில் வந்து மீன் பிடிப்போம் கடல் நதி வந்து நாங்கள் கடல் நதி பக்கமாக இல்லை நாங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கிறது ஆறு குளம் ஏரி இது மூணு தான் நாங்கள் மீன் பிடிக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து தூண்டில் மீன் பிடிக்க மாதிரி இருந்ததுன்னா மண்புழுவெல்லாம் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் எடுத்து ஒரு இதில் பேக் பண்ணிக்குவோம் நிறைய மண்புழு தேவையான எவ்வளோ மீன் பிடிக்கணுமோ அதுக்குத் தேவையான மண்புழுவை எடுத்து பேக் பண்ணிக்குவோம் தூண்டில் வந்து ஒரு தூண்டிலுக்கு வந்து ஒரு அடிஷ்னலாக வந்து சப்போஸ் அந்த தூண்டில் கிண்டில் கட்டாகுதோ ஒரு பெரிய மீன் கீன் மாட்டுச்சுன்னா அது நரம்பு கிரம்பு கட்டாகுதுங்கிறதுக்காக ஒரு ரெண்டு அடிஷ்னலாக வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போவோம் தோட்டாக்கு வந்து அது நான் எப்பவும் கொண்டு போகிற மாதிரி தான் இதெல்லாம் மீன் பிடிக்க நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி தயாராக கொண்டு போகிறதுக்கு ஆனால் தயாராகுறதுக்கான இது நாங்கள் யாரும் ஏரி குளத்துல மீன் பிடிக்கிறதனால அதிக நேரம்னால் அதிகபட்சம் வந்து ஒரு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் இவ்வளோதான் அதில் வந்து அதுக்குள்ள மீன் பிடிச்சிட்டு வந்திடுவோம்